ஆமாம் தாலுக்கா ஆஃபீஸ்கெல்லாம் போனால் உடனே பண்ணி கொடுக்க மாட்டாங்க சர்டிஃவிக்கேட் வாங்கிறத்துக்கு காசு கேட்பாங்க கொடுத்துட்டு வீட்டுகாரரோடு சண்டை எல்லாம் போட்டிருக்காரு அந்த காசு கூட திருப்பி கொடுக்க மாட்டேன் நீங்கள் இன்னும் மே மிச்சம் காசு கொடுத்தா தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஒரே பிரச்சின வந்து இருக்குது அதனால எங்கள் வீட்டுக்காரர் நான் போலீஸ்சுக்கு போவேன் அங்கே அங்கே போவேனு சொன்னோவுன்ன ரிட்டன் கொடுத்துட்டாங்க அப்புறம் இன்னொருத்தரை பிடிச்சா அவரும் அதே மாதிரிதான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் போனால் போய்விட்டு போதுனு நாங்களே காசு கட்டி வேறு ஒருத்தர் நல்லவராக பார்த்து அதெல்லாம் எழுதிட்டு வந்து இருக்கோம் லஞ்சம்தான் எங்கே போனாலும் லஞ்சம் தான் கேட்குறாங்க